இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரியான உணவுகள் தயார் பண்ணிக் கொடுப்பாங்க எப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து புரோட்டா ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரியாணி ஒரு ஸ்டேட்டில் வந்து மாட்டுக்கறி கூட போடுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரியான உணவுகள் தயார் பண்ணுறாங்க அப்போ தயார் பண்ணுற கால கட்டத்தில் எங்களுக்கு விருப்பமான உணவுகள் என்னென்னு கேட்டீங்கன்னால் நாங்கள் சாம்பார் சாதம் சாப்பிடுவோம் இட்லி சாப்பிடுவோம் தோசை சாப்பிடுவோம் எங்கள் இட தமிழ்நாட்டில் அதனால் பக் மற்ற எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டில் உள்ள உணவுகள் அவங்கவுங்க பண்ணுறதுக்கு தக்கவாறு செஞ்சு பதார்த்தமாக நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னா இப்போ உரைப்பு சேர்த்துப்பாங்க உவர்ப்பு சேர்த்துப்பாங்க அதிக இனிப்பும் சேர்த்துக்கிறாங்க புது ஏதோ ஒரு உவ இனிப்பு இல்லாதவயும் சிலபேர் பயன்படுத்திக்கிறாங்க அதுமாரி எல்லா உணவுப் பொருள்களும் அவங்கவுங்க நாட்டுக்கு தக்கவாறு பயன்படுத்தி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுட்டு இருக்காங்க அதனால் மசாலாப் பொருட்களும் சேர்த்து பொரியல் மசாலாப் பொருட்கள் இது மேலே எல்லாம் சேர்த்து மிளகாப்பொடி இந்த இது என்னென்னமோ அந்த எப்படின்னா சிக்கனுக்கெலாம் எல்லா உணவுக்கும் அந்தந்த உணவுக்குத் தக்கவாறு மசாலா சேர்த்து டேஸ்ட்டாக சாப்பிட்றமாரி உரைப்பு உவர்ப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க அதனால் அந்த நாட்டுக்கு உணவு சாப்பிட்டு அவங்க டேஸ்ட்டை அனுபவிப்பாங்க